அதாவது கால்நடைகள்ன்னால் மாடு மாடு வச்சு பால் ஊற்றும்போது அது வந்து இயற்கையான பாலாக கிடைக்கிது மக்களுக்கு ஆனால் அது யாரும் புரிஞ்சிக்கிறது இல்லை பால் பவுடருலருந்து பேக்கெட் பால்லேருந்து அதுதான் வாங்கி குடிச்சிட்டிருக்காங்க ஆனால் அந்த பேக்கெட் பாலும் பால் பவுடருலையும் எவ்வளோ கெமிக்கல் கலக்குறாங்கன்னு யாரும் தெரியறதில்ல எப்படி நார்மலாக பால் வந்து ஒரு ஒரு நாள் ஒன்றரை நாள்தான் அந்த பால் வச்சிருக்க முடியும் கெட்டு போயிடும் ஆனால் பேக்கெட் பாலுங்கிறது ஃப்ரிஜில் வச்சிருந்தால் ரெண்டு நாள் மூணுநாள் வரைக்கும் கெடாமல் இருக்குது அது எப்படி கெடாமால் இருக்கும் அப்போ எதோ ஒன்று கெமிக்கல் கலக்குறதுனால்தான் அது கெடாமல் இருக்குது அது யோசித்து இ இயற்கையாக பால் பெசஞ்சு கொண்டு வர விவசாயிக்கிட்ட பார்த்து பால் வாங்குங்க அது வந்து விவசாயிக்கும் நம்ம ஆதரவு தர மாதிரி ஆச்சு நமக்கும் சு இயற்கை சுத்தமான பால் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரிதான் ஒவ்வொரு பொருளும் இயற்கை விவசாயிகிட்ட அனைத்தும் நீங்கள் வாங்கினிங்கன்னா உங்களுக்கு இயற்கையில் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி நம்மளோடய உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்ல தகுந்ததாக இருக்கும் அது அதை யோசித்து பேக்கெட் பால்லேருந்து அடுத்தது எதுவானாலும் கெமிக்கல் கலக்காதது எதெது கிடைக்கிதோ முடிஞ்சளவுக்கு அதை பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த விவசாயிங்க வந்து கால்நடை வளர்த்துறதுக்கும் அரசாங்கத்தில் நிறைய மானியம் செஞ்சு கொடுக்குறாங்க மாட்டுக் கொட்டகை அமைத்து தராங்க மாடு லோன் போட்டு தராங்க அதே மாதிரி பால் சொசைட்டி மூலிமா அவங்களே உற்பத்தி செஞ்சு வி நமக்கு வந்து நம்ம பீய்ச்சிர பாலை அவங்களாவே எடுத்துட்டும் போயிடுறாங்க இவ்வளோ சலுகைகள் அரசாங்கத்தில் கொடுக்கும்போது அவங்க அப்படியே எதுவும் கொடுக்கலைன்னா நாம் வந்து கேட்டு வாங்க முடியும் அந்தளவுக்கு நம்ம கிட்ட திறமையும் இருக்குது இப்போ நீங்கள் எல்லோருமே இப்போ மாடு வச்சிருந்தோம்ன்னால் நம்ம தைரியமாக போய் அங்கே போய் பேச முடியும் ஆவின் ஆவின் கம்பெனிகாரங்ககிட்ட போய் நம்மளால பேச முடியும் நீங்கள் இவ்வளோ ரேட் போட்டு கொடுங்க நம்மளால கேட்க முடியும் எங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு அதே மாதிரி அவங்க வந்து மாட்டு தீவனமும் தி மாட்டு தீனி போடாமல் பருத்திக்கொட்டை புண்ணாக்கு அந்த மாதிரி இயற்கையானதை கொடுக்கணும் மாட்டு தீவனத்துலையுமே கலந்துதான் வருது அதாவது கெமிக்கல் கலந்துதான் இருக்காங்க அதல்லாம் விட்டுட்டு இயற்கையாக விளைய வைக்க பொருளை பொருளில் மாடு மேய்ஞ்சி அதே புல் இந்த மாதிரி மேய்ஞ்சி கொண்டு வரதில்ல நீங்கள் பார்த்து விவசாயிகிட்ட பால் பார்த்து வாங்குங்க அதுதான் ரொம்ப சுத்தமான பாலாக இருக்கும்